வணக்கம் அண்ணே நீங்கள் ஆட்டோ ட்ரைவர் தானண்ண அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குமா நான் நாளைக்கு சென்னை போகறதுக்காக நைட்டு மண்ணை எக்ஸ்ப்ரெஸில் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் ஆனால் இங்கேருந்து போகறத்துக்கு எந்த ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டும் இல்லை அதனால் எனக்கு நாளைக்கு நைட்டு போகறத்துக்கு ஆட்டோ கிடைக்குமாண்ணா ஓ அப்படியா அண்ணன் எவ்வளோண்ணா ஆகும் ஐநூறுரூபா ஆகுமா ஒரு நானூறுரூபா போட்டுக்கோங்க அண்ணன் இங்கே காளி அம்மன் கோவில் இருக்குல்ல காளி அம்மன் கோவிலில் கோவில்லேந்து ரெண்டாவது வீடுண்ணா நான் நாளைக்கு ஒரு பத்தரை மணிக்கு நான் திருவாரூர் ஸ்டேஷனில் இருக்கணும் அது மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கண்ணன் சரிண்ணா ஒரு இப்போ ஒரு ஒம்பது மணிக்குலாம் வந்துடுறிங்களா சரி ஓகே நான் ரெடியாயிட்டுறேன்ண அப்போ என்ன கொண்டு போய் கொஞ்சம் சீக்கரமாக விட்டாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா கரெக்டாக நான் போய்விட்டு எந்த கோச்சின் பார்த்து அங்கே போய் ஏறணும் அதனால் என்ன கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு நீங்கள் விட்டாலும் எனக்கு ஓகேதாண்ணா சரிண்ணா ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா